இந்தியாவில் உள்ள சில முக்கியமான இடங்கள் பிரபலமான சுற்றுலா தலங்களும் என்னென்ன இப்போ வந்துட்டு இந்தியால வந்துட்டு நிறையா ப்ளேஸஸ் இருக்குது என்னென்ன ப்ளேஸ்னா இப்போ வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு தாஜ்மஹால் இருக்குது அதுக்கு அப்பறம் வந்துட்டு கடலூரில் வந்துட்டு பீச் இருக்குது சென்னைலயும் இந்த மாதிரி பீச்சஸ் இருக்குது நிறையா தீம் பார்க்ஸ் இருக்குது ஜூ வண்டலூர் ஜூ இருக்குது அதுக்கு அப்பறம் வந்துட்டு இப்போ திருச்சியில் பார்த்திங்கினா சமயபுரம் அந்தமாதிரி கோயில்ஸ் இருக்குது இப்போ வந்துட்டு திருப்பதி அந்த மாதிரி நிறையா இம்பார்ட்டனான கோயில்ஸ்லாம் இருக்குது இங்கேயே இப்போ திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கனா உச்சி பிள்ளையார் கோயில் அந்தமாதிரி இருக்குது இப்போ விருதாசாலத்தில் எடுத்துக்கிட்டிங்கனா பெரிய கோவில் இருக்குது அப்பறம் வந்து சிதம்பரமில் வந்துட்டு நடராஜர் கோயில் இருக்குது இந்தமாதிரி வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நிறையா வந்துட்டு டூரிஸ் ப்ளேஸ் இருக்குது அதுவும் அழகாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் அந்த இடத்தலாம் பார்க்கும்போதோ இல்லை அதுவும் இல்லாமல் ஃபேமிலியோடு டைம் ஸ்பென்ட் பண்ண ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும் நிறையா பார்க்ஸ்ஸு தீம் பார்க்ஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும் மோஸ்ட்லி இந்தியாவில் வந்துட்டு ஒண்டெர்ஸ்லாம் வந்துட்டு நிறையா இருக்கும் இந்தமாதிரி நிறையா பெஸ்ட்டு ப்ளேஸ்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி கோயில்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகா இருக்கும் திருப்பதி சமயபுரம் அந்தமாதிரி ப்ளேஸ்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டனான ப்ளேஸ் இந்தமாதிரி ஐயப்பன் கோவில் இந்தமாதிரி நிறையா கோயில்ஸ்லாம் இருக்குது